இந்திய போக்குவரத்து வசதி எப்படி இருக்குதுன்னா அது இப்போ ஓரளவு மேம்படுத்தப்பட்டு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மேம்பாட்டுத்துகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பொதுவாக மக்கள் எல்லோருமே வந்து பஸ்ஸு தான் மேக்ஸிமம் பஸ்ஸு தான் ட்ராவல் பண்ணுறது அதிகமாக இருக்குது அது வந்து இப்போ அப்படி பண்ணுறப்ப பஸ்ஸு டிக்கெட் ரேட்டு எல்லாம் அதிகம் அதிகமாக இருக்குறதுனால வறுமை கோட்டுக்குக் கீழே இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்குது அது நார்மலாக ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் அதிகம் ரேட்டு சில பஸ்ஸில் இருக்குதுறனால அதுவும் ஒரு கஷ்டமாதான் இருக்குது நகர பேருந்துக்கு ஃப்ரீ பஸ்ஸு அப்டியே ஃப்ரீயாக இருக்கிறதும் ஒரு இது இருந்தாலும் அதுவும் சரியாக ஓடுதாங்கிறதே தெரியல அது கொஞ்சம் இன்னும் முன்னேற்ற படுத்தப்பட்டால் நல்லாயிருந்துருக்கும் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் டிக்கெட்டு ஃப்ரீ டிக்கெட்டுங்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் கூட கட்டணம் கொடுத்து போனாலும் கொஞ்சம் நல்ல பஸ் நல்லா இதாக இருந்தால் போதும் பஸ்ஸுக்கு போகிறப்ப பஸ்ஸு அதை இதை அந்த சாலை சாலையில் போகிறப்ப போக்குவரத்து நெரிசல் இதெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் சரி செய்கிற அளவுக்கு நிறைய நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் நார்மலாக அதிகமாக பஸ்ஸு பஸ்ஸு ட்ராவல் அதெல்லாம் விட அதிக சீக்கிரமாக விரைவாக போகணுங்கறதுக்காக ஃப்ளைட் இது விமானத்தில் பயணிப்பாங்க ட்ரெயினில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க இதனால ட்ரெயின் மேக்ஸிமம் வந்து லாங்குலேருந்து வர்றத்துக்கு ட்ரெயினு தான் மிடில் க்ளாஸ்ஸு ஃபேமிலி அதிகமாக யூஸ் பண்ணுறது ட்ரெயின் தான் ட்ரெயினு வந்து போகிறப்ப தண்டவாளம்லாம் நகர்றது இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப அதை வந்து நல்லா சரி செய்து அதல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதிகமாக விபத்து ஏற்படாது அதிகமாக உயிரையும் காப்பாற்றலாம் அதுக்கப்புறம் வந்து விமானம் இதலாம் இது பண்ணுறப்ப விமானத்தில் வந்து ஹைலியாக இருக்கிறவங்க விமானம் இதில் ட்ராவல் பண்ணுவாங்க அதுலாம் பண்ணுறப்ப அது வந்து ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நார்மல் க்ளாஸ் இது மக்கள் கூட இதில ட்ராவல் பண்ணுறதுக்கு பயப்பட்றாங்க நான் நிறையா தடவை அந்த ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் பண்ணுறதுக்கு அளவுக்கு அமௌண்ட்டு இல்லாததனால அதை அதிகமாக அவாயிட் பண்ணுறாங்க அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இது பண்ணால் கூட மிடில் க்ளாஸ் பசங்கள் அந்த மாதிரி போகிறதுக்கு கூட நல்லாயிருக்கும் ட்ரெயின் ட்ராவல் வந்து விலங்குகள் எல்லாம் அடிக்கடி தண்டவாளத்தில் இப்போ இருக்கிறதுனால போகிறப்ப கஷ்டமா இருக்குது அதிகமாக அடிப்படுது விலங்குகள் மாடு மாடு நிறையா அடிப்படுது அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்து நல்லா அதுக்கு கொண்டு போகலான்னு நெனைக்கிறேன் பஸ்ஸு டிராவல்ன்னு நினைக்கிறப்ப நிறையா ரோட் போடுறது இப்படி இருக்குறதுனால பஸ்ஸு ட்ராவல் டைம் வந்து ரொம்ப அதிகமாகுது அந்த ரோட் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சால் கூட சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போகிறது நல்லாயிருக்கும் சீக்கிரமாக போகிறப்ப அது இடத்துக்கு போகிறப்ப கொஞ்சம் ஃப்ரீ டைமும் நிறையா கிடைக்கும் நெனைக்கிறேன் அதுக்கப்புறம் பஸ்ஸு இது பைக்கு இதெல்லாம் போகிறத விட தனியாக அந்த பைக்கு இதெல்லாம் தனியாக விட்டால் கூட போக்குவரத்து நெரிசல் இருக்காது ஏன்னா நிறையா ட்ராவல் பைக்கில் ட்ராவல் பண்ணுறப்ப பஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப நெருக்கட்டமா இருக்குறதுனால சில டைமில் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் மேம்படுத்துகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் போக்குவரத்தில் வந்து இன்னும் நிறையா எங்கூரு சைடுலாம் அதிகமாக பஸ் கிடையாது அது அப்படி இருக்கிறப்ப நிறையா பஸ் விட்டுட்டுருந்தா மக்கள் எதுவும் அவதிப்படாமல் கரெக்டாக ஒரு இடத்துக்கு போய்ருப்பாங்க மக்கள் இது மேக்ஸிமம் பஸ்ஸில் போகிறப்ப பஸ்ஸு பஞ்சர் ஆகிறது ப்ரேக்டவுன் ஆகிறது இப்போ நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப பஸ்ஸு மாறி போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அதெல்லாம் பஸ்ஸு கண்டிஷன் அதலாம் பார்த்து சரி சரி செய்தால் சீக்கிரமாக ஒரு மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போய்டுவாங்க அந்தமாதிரி கொண்டுட்டு சிஸ்டம்லாம் கொண்டுட்டு வந்தால் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகிறதுங்கறது நல்ல நல்ல ஒரு மிடில் கிளாஸுக்கு ஓகேவாக இருந்தாலும் சீக்கிரமாக போறதுங்கிறப்ப இந்த ஆடு மாடு இதெல்லாம் அடிப்படாத அளவுக்கு நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் நடவடிக்கை அப்படி எடுத்துட்டு இருந்தாங்கன்னா நல்ல இது ட்ரெயின் போகிறது ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் இப்போ நிறையா ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால ட்ரெயினில் போறதே நிறைய பேர் பயப்பட்றாங்க அப்படி இருக்கிறப்ப நான் ட்ரெயின் போறதுங்குறதுனால இந்த சிக்னல் எல்லாம் கரெக்டாக அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு பண்ணி கேட்டால் கொடுத்துட்ருந்தாங்கன்னா நிறையா ஆக்சிடென்ட்டை தவிர்க்கலாம் அப்படி தவிர்க்கிறப்போ தவிர்க்கிறப்போ கரெக்டாக இருக்குங்கிறது தான் என்னோட ஐடியா அதுக்கப்புறம் பஸ்ஸில் போறதுங்கிற பஸ்ஸில் போகிறப்ப பஞ்சர் ஆகிறது கொள்கிறது இதல்லாம் இருக்கிறதுனால நல்லா இன்னும் கொஞ்சம் பஸ்ஸை நல்லா டெவெலப் பண்ணலாம் நிறையா பஸ்ஸு விடுறாங்க ஃப்ரீ பஸ்ஸு வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் நகர மாநகராட்சிக்கு இப்படி விட்றது ஓகே தான் லாங்குக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸு இல்லாட்டியும் பரவாயில்ல கட்டணம் பஸ்ஸு இருந்தாலும் ஒழுங்கா வந்தால் போதும் ஏன்னா ஃப்ரீ பஸ் சில டைமில் வரவும் மாட்டுது அப்படி இருக்கிறப்ப கரெக்டாக வந்துக்கிட்டுருந்துச்சின்னா கட்டணம் கொடுத்து போனாலும் சரி அதை வந்து கரெக்டாக கொண்டு போனால் போதும் சில பஸ்ஸில் வந்து ஹையிலி ரேட்டு இதெல்லாம் போடுறாங்க அப்படி இருக்கிறப்ப அந்த ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மிடில் கிளாஸையும் யோசிச்சி யோசித்து கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ளைட்டும் அதேமாதிரிதான் ரொம்ப ஹையிலி ரேட்டாக இருக்கிறதுனால சில பேர் வந்து அலைச்சல் இதெல்லாம் யோசிக்கிறதுனால ட்ரெயின் வந்து ட்ரெயின் இதெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறதுனால நிறையா பேர் ஃப்ளைட்டு இதான் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளைட்டு யூஸ் பண்ணுறப்ப அது வந்து எல்லோருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதை டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்